சின்ன பிள்ளையிலைங்க இஸ்கூபரி அடிப்போம் அஞ்சாங்கல் விளையாடுவோம் கபடி விளையாடுவோம் ஜெயிச்சவங்களுக்கு அப்போல்லாம் சும்மா சின்ன பரிசு பிளாஸ்டிக்கு பொருள் சீப்பு சோப்பு டப்பா ஏதோ அவங்களுக்கு எங்களுக்கு எது விளையாட்டு பிடிச்சதோ அதை கொடுப்பாங்கங்க சேரு இசைநாற்காலி மாரி சுற்றி வர்றது கபடி போட்டி கோலாட்டம் அடிக்கிறது கும்மிப்பாட்டு எதோன் எங்களாலுக்கு முடிஞ்சது பசங்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாடுவோங்க நம்ம பக்கம் நாங்கள் இந்த நாட்டு திருநாள் கரிநாள் அன்றைக்கி ரொம்ப விஷேஷங்களா இருக்குதுங்க நாங்கள் எல்லாருமே போவோம் விளையாடுவோம் இப்பவும் அந்த கரிநாள் அன்றைக்கி போய் நான் இதில் போய் சும்மானாலும் கொஞ்சம் அந்த இதில் ஏ ஒரு ஆரோக்கியமாக விளையாண்டா தான் எங்களுக்கு ஒரு மனம் திருப்திங்க நாங்கள் போவோங்க எங்களுக்கு பொங்கல் விழானால் அவ்வளோ ஒரு விழா விசேஷங்க எந்த எனக்கு இதிலையே இந்த இது கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கு கிராண்டாக ரொம்ப பிடிச்சது பொங்கல் விழாங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க